ஆ சார் இது கிங்ஸ் கார்மெண்ட்டா ஓகே ஆ அதுதான் சார் இங்கே வந்து சின்னப்பசங்கள் துணி இருக்கா சார் ஓகே என்ன ரேஞ்சில இருக்கும் ஓகே சிக்ஸ் மந்த்து ஓல்டு கிட்லேர்ந்து இருக்கா சின்னப்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட இருக்கா ஓகே பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் இருக்கா சார் இல்லை எப்படி ஓகே இது எப்படி நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்க இதை ஹோல்சேலாக வாங்கலாமா இல்லை அதை பீஸ் ரேட்டாக கூட தருவீங்களா ஓகே துணி க்வாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் சார் ஏன்னா ஏன் கடை வந்து நல்லா அது ஃபெமிலியர் கடை நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ க்வாலிட்டி இஸ்யூ எதுவும் வரக்கூடாது ஓகே பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் இருக்குதுங்களா சார் ஆ டெய்லி வியர்க்கும் இருக்கா சார் இது எப்படி வெறும் கா காட்டன் மட்டும் இருக்குதுமா இல்லை சிந்தடிக் அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டிஸும் இருக்குதுங்களா ஓகே எங்கே சார் இருக்குது இது ஓகே ஆ நீங்கள் சேம்ப்பில் ஏதாவது டெலிவர் பண்ண முடியுமா சார் ஓகே பா பாருங்கள் சார் அப்படி பார்த்து அப்படி செலக்ட் ஆச்சின்னால் பல்க் ஆர்டர்ஸ் தான் தருவோம் ப்ரைஸ் எல்லாம் இதை பார்த்து ஆ பண்ணி கொடுங்க ஏன்னா ஒன்ஸ் வந்து கஸ்டமர்க்கு பிடிச்சிருந்தா உங்கக்கிட்டயே டெ எவ்ரி எவ்ரி டைம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால்தான் சார் கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்து போட்டு கொடுங்க ஓகே ஓகே சார் வேற என்ன சார் ச பெரிய பசங்களுது சார் வச்சிருக்கீங்களா நீங்கள் இது என்ன ரெடிமேடாக இல்லை வெறும் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கூட விற்கிதா அப்படிங்களா இது எப்படி சார் ஃபேக்ட்ரிலயே ஃபுல்லா க்ளா க்ளாத்தெல்லாம் அங்கேயே நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்களா இல்லை வெளியிலேருந்து வருதா உங்களுக்கு இம்போர்ட் எஸ்ப்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது சரி ஓகே சார் நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க் யூ சார்